அண்ணா வணக்கங்கண்ணா இது வந்து ஆட்டோ ரிக்ஷாங்களா சரிங்கண்ணா அண்ணா நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறோம் கோயம்புத்தூரில் வந்துட்டு காந்திபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஆட்டோ வந்து கொண்டு வந்துடுங்கண்ணா நம்ம அங்கிருந்து நம்ம திருப்பூருக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து மணிக்குள்ளே நம்ம வந்து திரும்பவும் அந்த இடத்துல போய் நம்ம வந்து சேரணுங்ணா திருப்பூரில் வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய பெரியக்கடை வீதி அப்படிங்கிற இடத்துக்கு தாங்ண்ணா போகிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு கொண்டு வந்துடுங்க ஒரு மணி நேரத்தில் நம்ம போயிடலாம் அங்கே ஒரு பத்து மணிக்கு நீங்கள் வந்து வண்டியை அரேஞ்ச் பண்ணிடுங்கண்ணா திரும்பவும் நீங்கள் விட்டதுக்கப்புறமாக

மத்தியான நேரத்தில் ஒரு மூணு மணிக்கு அதே திருப்பூர் பெரியக்கடை வீதியிலிருந்து எங்களை கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் திரும்பவும் விட்டுருங்ணா